ஆ ஆமாம் சார் மாஹான் ட்ரான்ஸ்போட் தான் ம் சரி ஓகே சார் என்ன அட்ரெஸ்ஸுக்கு சார் ம் சரி ஓகே சார் போயிடலாம் சார் என்ன அட்ரெஸ் சார் ம் சார் ஓகே சார் பாஞ்சு அட்ரெஸ் சொல்லுங்கள் சார் நோட் பண்ணிக்கிறோம் நம்பர் டொண்ட்டி எய்ட் மாரியம்மன் கோவில் பேக் சைட்

ம் சரி ஓகே சார் ம் சார் இது உங்களுக்கு எத்தனை மணிக்கு சார் சர்வீஸ் தேவைப்படுங்க ம் சார் ஓகே சார் எத்தனை பேர் சார் வரீங்க ம் சார் ஓகே சார் பிரச்சின இல்லை சார் சார் உங்களுக்கு இப்போ சார்ஜ் இங்கேருந்து அதுவரைக்கும் போகிறதுனால தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் வருது சார் சார் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சார் ஆஃப்பர் சொல்லலாம் இப்போ இங்கெலாம் சம்மர் கேம்ப் போட்டிருக்கோம் ஆஃப்பர் உண்டு நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா இப்போ இப்போது சம்மர் கேம்ப் மாதிரி இருக்கிறதுனால தெளசண்ட் டூ ஹண்ட்ரெட்டா முடிச்சுக்கலாம் சார் ம் தெளசண்ட் டூ ஹண்ட்ரெட்டாேடு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம டிரைவர் வருவார் எல்லாத்தையும் முடித்து கொடுத்துருவாரு சார் அது நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஆ டெலி டைமிங்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வந்துடுவோம் சார் அண்ட் நீங்கள் இப்போ நம்பர் ரெஜிஸ்டராகிடும் இப்போ இந்த நம்பருக்கு நாங்கள் வந்து மெசேஜ் அல்லது ஒரு கால் பண்ணி சொல்லுவோம் கம்பெனி கால் வரும் இல்லை எங்கள் டிரைவரையே நாங்கள் கால் பண்ண சொல்கிறோம் சார் காலையில் ஒரு நயன் டு நயன் தேட்டி குள்ளே டிரைவர் கால் பண்ணுவார் நீங்கள் அந்த ஒரு இஷ்ஷுவ் வராது சார் ஏன்னால் இதுக்கப்புறம் தான் நாங்கள் டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நான் ஸ்டாண்டராக அனுப்ப முடியாது சார் ம் சரி ஓகே சார் ஆ அப்போ நான் வந்துடுவோம் சார் ஒரு தேட்டி மினிட்ஸ்ஸுக்கு முன்னாடியே டிரைவர் வந்துருவார் கால் பண்ணிட்டு அதனால் டைமிங் எங்கள் பக்கம் எங்கள் பக்கம் டைமிங் கரெக்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் அங்கே கிளம்பி இருக்கிறத பொறுத்து தான் சார் இருக்குது ம் சரி சார் வாங்க சார் எப்படியும் இங்கே சேஃப்டி தான் சார் பிரச்சின இல்லை எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி தான் போவோம் சார் பண்ணுவோம் பார்த்துக்கங்க சார் ம் சரி ஓகே சார் நாளைக்கு டிரைவர் வந்து கால் பண்ணுவார் நாங்கள் டிரைவர் அனுப்பிச்சுட்றோம் நீங்கள் பாருங்கள் சார் ஓகே சார்